ஹலோ சொல்லுங்க ஆமாம் பால் பண்ணை தான் சொல்லுங்க என்ன வேணும் பால் ஓகே எவ்வளோ வேணும் ஓகே ஒரு லி நூறு லிட்டருன்னா காலையிலன்னு காலையிலயும் மதியமும் சேர்த்தா இல்லை தனித் தனியாகவா ஓகே அப்போன்னா ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு மூவாயிரம் வரும் ஓகேயா ஒரு லிட்டரு முப்பதுருபா ஒரு நாளைக்கு வந்து மூவாயிரம் வரும் நீங்க எப்படி டேஸ்க்கு எடுத்துக்கிறீங்களா மாதம் எடுத்துக்கிறீங்களா முப்பது நாளைக்கு முப்பது நாளைக்குனால் தொண்ணூறாயிரம் வருது இப்போ பால் விற்கிற விலைவாசிக்கு எங்கங்கே டிஸ் டிஸ்கவுண்ட்டு பண்ணுறது நாங்களே கஷ்டத்தில் தான் இருக்கோம் பெட்ரோல் செலவு இருக்குது டென்ட்டு வாடகை இருக்குது டாக்டர் ஃபீஸ் இருக்குது மாட்டுத் தீவனம் இருக்குது மாட்டுக்கு புரியுதும்மா புரியுது புரியுது இருந்தாலும் நாங்களும் ஓரளவுக்கு கம்மி பண்ண முடியாதில்லை பாலே ஒரிஜினல் ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டுருக்கோம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துட்டுருக்கோம் அதிலியும் நீங்கள் டிஸ்கவுண்ட் கேட்டிங்கனால் நாங்கள் என்ன பண்ணுறது ஆ நீங்கள் டெய்லி குவாலிட்டி செக் பண்ணி எடுத்துகிட்டுப் போயிடலாம் டெய்லி டெஸ்ட்டு நீங்களே உங்கள் முன்னாடியே நாங்கள் எடுத்துக் கொடுப்போம் பால் குவாலிட்டியெலாம் நல்லாயிருக்கும் இல்லை மேம் புரியுது ஆல்ரெடி நாங்கள் வந்து இப்போ பால் வந்து இப்போ முப்பத்தஞ்சி நாற்பதுனு எடுக்கிறாங்க லோக்கலில் நாங்கள் முப்பதுக்கு தான் கொடுத்துட்டுருக்குறோம் ஆல்ரெடி நாங்கள் லெஸ் பண்ணி தான் கொடுக்குறோங்க நாங்கள் அதிகமாகலாம் இது ரேட்டெலாம் அதிகமெலாம் இல்லை நீங்கள் நீங்கள் பார்த்து சொல்லுங்க ஓகே ஓகேங்க ஓகே தேங்க்யூ